ஹலோ ஆ பால் கம்பெனிங்களா ம் சரி மேடம் இப்போ பால்லெலாம் என்ன லிட்ரு மேடம் போடுறீங்க ம் வேறு என்னென்ன வெரைட்டி மேடம் வச்சுக்கிறீங்க நான் கடை வச்சுருக்கேன் ஆமாம் மேடம் ம்

ம் பால் பட்டர் மிஷினெலாம் வச்சுருக்கீங்களா பன்னீர் பட்டரெலாம் வச்சுருக்கீங்களான்ன ம் ம் ம் ம் ம் ம் தயிரெலாம் என்ன மே மேடம் போடுறீங்க என்ன ரேட் போடுறீங்க தயிரெலாம் என்ன ரேட் போடுறீங்கன்னு கேட்டேன் ம் ம் ம் பால் பவுட்ரு எப்படி செய்கிறீங்க மேடம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் இந்த நெய்லாம் ஆ சரிங்க சரிங்க நான் கடை வச்சுருக்கேன் ஆ ஆ பேக்கிங் பேக்கிங்லாம் எப் பேக்கிங்லாம் எப்படி மேடம் இருக்கும் ஆ ஆ ஆ பால்கோ பால்கோவாலாம் எப்படி மேடம் எப்படி செய்கிறீங்க எப்படி நல்லாயிருக்குமா

ம் ம் சேரி பால்கோவாலாம் என்ன ரேட் மேடம் பால்கோவா என்ன ரேட் மேடம் கிலோ ஐந்நூறுபாய்ங்களா சரி சரி மேடம் சரி சரி ம் சரி சரி மேடம் சரி மேடம் தயிர் ம் சரி மேடம் ம் சரி மேடம் சரி மேடம் நான் சரி மேடம் அமௌண்ட்டு எப்படி நான் ஜிபே பண்ணலாமா இல்லை நேரில் வந்து பணம் கொடுக்கணுமா ஜிபே பண்ணலாமா ஃபோ ஆ சரிங்க மேடம் ம் ம் ம் இல்லை அது எப்படி நான் மொதல் தடவ வரும் போது அப்போ நானே பேக்கிங் எல்லாம் எடுத்துகிட்டு வரணுமா நீங்கள் எதாவது பார்சலில் அனுப்புச்சி விட்ருவீங்களா சரி சரி மேடம் பேக்கிங்லாம் கொஞ்சம் நல்லா அனுப்புச்சி விடுவீங்களா சரி மேடம் நே நே நான் சரிங்க மேடம் நான் நேரில் வரேன் மேடம் சேரி இப்போ மொதல் ட மொதல் டைம் மட்டும் நேரில் வரணும் ரெண்டாவது டைம் ஃபோன்பே பே ஜிபேவில் ஓகே ஓகே ஓகே மேடம் எதாது க எதாது கம்மி பண்ணி எதாது பண்ணிக் கொடுங்க மேடம் சரி சே சரி சரிங்க சரிங்க மேடம் ம் சரி ஓகே ஓகே ம் ஓகே மேடம்